எனக்கு அவுட்டோர் ஓவியம் வரைகிறதுக்கு அவ்வளோவா இன்ட்ரஸ்ட் இல்லை அதனால் நான் வீட்டு உள்ள வீட்டு வீட்டுக்குள்ளே அந்தமாதிரி இன்டோர் ஓவியம் தான் நான் அவ்வளோவா ப்ரீஃபர் பண்ணுவேன் வரைவேன் நேரடி ஓவியங்கள் அப்படினா அது வரைகிறது வந் அவ்வளோ ரொம்ப அவ்வளோ ஈஸி அப்படி சொல்லிவிட முடியாது ஏன்னா அது நேராக ஒரு இதை இது பண்ணி இமஜின் பண்ணி வரையணும் ஸோ நல்லா முன்னாடி இமஜின் பண்ணி வச்சிட்டு அந்த மாதிரி வரைகிறதுனால் அது பரவாயில்ல நேராக பார்த்து வரையணும் அது மாதிரினா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எளிதானதுலாம் சொல்லிட முடியாது கொஞ்சம் கடினமானது தான் அவுட்டோர் ஓவியம் வந்து தான் அதுஉதான் அது வரைகிறதும் ரொம்ப கடினம் தான் அதனால் எனக்கு இன்டோர் ஓவியம் வரைகிறது தான்பிடிக்கும் பொதுவாக ஓவியங்கள் வரைகிறது அப்படினாவே பிடிக்கும் யாருமே டிஸ்டர்ப் டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்ல அமைதியான சூழல்நிலையில் நல்ல மனசு நிம்மதியாக ஃப்ரீயாக வச்சுட்டு நல்லா வரைகிறது நல்லாருக்கும் அந்த வரைஞ்ச வரைஞ்ச ஓவியங்களை நம்ம குடும்பத்தினர்கிட்ட காமித்து அவங்க நம்மள அப்ரிசியேட் பண்றதை நம்மள பாராட்டுறதை அந்த சந்தோஷம் அதல்லாம் ரொம்ப சந்தோஷமாருக்கும் பொதுவாக ஓவியம் வரைகிறது அப்படினாவே அது ஒரு ஹாபி மட்டும் ஹாபி மட்டும் இல்லாமல் ஒரு திறமையும் திறமையும் கூட அது வந்து எல்லாருக்கும் இருக்கும் அப்படினு சொல்லிவிட முடியாது திறமைன்றது அவங் அவங்களா வளர்த்துக்குறது தான் அதே மற்றதுனா வந்து நம்ம கற்றுக்கிட்டு வளர்த்துக்குலாம் இது வந்து நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் முன்னாடி பிறப்புலே தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் வந்து கற்றுக்கிட்டாலும் நம்மளால் வரையமுடியும் அந்த அந்த இன்ட்ரஸ்ட்ங்கிறது இருக்கணும் அந்த ஆர்வம் இருந்தால்தான் கற்றுக்கிட்டாலும் அதை நம்மளால் செய்ய முடியும் இது சும்மா படிக்கிறது மனப்பாடம் பண்ணுறது மாதிரி பண்ணிட்டு பரிட்சையில எழுதிவிட்டோம் அதனால் நம்மளுக்கு பாஸ் ஆகிருவோம் நம்ம மனப்பாடம் பண்ணி எழுதிவிட்டோம் அந்த மாதிரி இருக்க முடியாது இருக்காது நம்மளுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டுமே இதில் இதில் நல்ல சக்ஸஸ் பண்ண முடியும்